நான் நிறைய இடங்கள்ல ஓவியப் போட்டியில் கலந்திருக்கேன் எனக்கு ஓவியம் வரையுறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய போட்டிங்களில் ஜெயிச்சு ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மீண்டும் மீண்டும் நம்ப நிறையா ஓவியங்கள் வரைஞ்சு நிறையா பரிசுகளெலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு ஆரம்பத்தில் வந்து ஓவியம் வரையறதுல ஒன்றும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அப்புறம் இடைப்பட்ட காலங்களில் வந்து எனக்கு ஓவியத்தின் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நிறைய ஓவியங்கள் வரைஞ்சு பரிசுகள் வாங்கினேன்